இப்போது வந்து நம்ம குழந்தைகள் பிறக்குற குழந்தைங்கள் வந்து சுகாதாரமாக இருக்கிறதுக்கும் அது வந்து சுகாதாரமற்ற நிலைமைகள் நோய்வாய்ப்படாமல் அந்தமாரி இப்ப சுகாதாரமா இல்லாத சுச்சிவேசன்லயும் அவுங்க வந்து நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம வந்து இப்போ நம்ம பிறக்கிற குழந்தைங்களை நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப சேஃப்பாக பார்த்துக்கணும் எப்படினா அவங்களுக்கு அவங்கள சுற்றி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போது வாட்டர்லாம் அவங்களுக்கு இப்போ தண்ணி கொடுத்தாலும் அதை வந்து சுட வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள வந்து ரொம்ப சேஃப்பாக பார்த்துக்கணும் அவங்கள அவங்கள நம்ம தொடறத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹாண்டெலாம் நம்ப கிளீன் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டுதான் அவங்களை தொட்டு அவங்கள இதைப்பண்ணணும் நம்ம வேறு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு திடீர்னு வந்து நம்ம குழந்தையை வந்து தூக்கக்கூடாது அந்தமாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஆபத்தை விளைவிக்கும் இப்போ சில பேர் எங்கேயாவது தூசியில் ஏதாவது வேலை பார்த்துட்டு அந்தமாதிரிலாம் வந்துட்டு திருப்பியும் போய் நேராக போய் குழந்தையை தூக்கினா அந்த தூசியெலாம் பட்டு அவங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வரலாம் இந்தமாதிரி எல்லாம் வரலாம் அதனால வந்து அவங்கள எப்போதுமே வந்து ப்ரொடக்ட் பண்ணி வைக்கணும் அதேமாதிரி எங்கேயாவது போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கக் கூடாது அவங்கள கொஞ்சோம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு அவங்க தூங்குகிற நேரத்தில் போய் அவங்க வேலை பார்க்கணும் இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ப என்னனா குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது அதுமாதிரி தண்ணியெலாம் சுட வச்சு கொஞ்சம் வாமா உள்ள வாட்டரா கொடுக்கணும் ரொம்ப சூடாகவும் கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு தாங்காது ரொம்ப ரொம்ப ஜில்லுனு உள்ள தண்ணியும் நம்ப யூஸ் பண்ணிணாலும் அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் சின்ன வயசில் சளி பிடிச்சிட்டா அதை வந்து க்யுர் பண்ணுறது கஷ்டம் அவங்களால் மூச்சு விட முடியாது மூச்சு திணறல் இந்தமாதிரியான ப்ராப்லம்லாம் வரும் இப்போலாம் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கே கொஞ்சம் பெரிய ஏஜ் ஆனவங்களுக்கே வந்து காஃப் கோல்ட்லாம் வந்தால் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளமில் கொண்டு வந்திடுது கொண்டுப்போய் விட்றுது அப்படி அப்படி இருக்கும் போது நம்ம சின்ன குழந்தைகலெல்லாம் ரொம்பவே செக்யுர்டாவும் சேஃபாகவும் பார்த்துக்கணும் பார்த்திங்ன்னா மழைலாம் பேஞ்சுட்டு இருந்துச்சின்னா அப்போலாம் ரொம்ப குளிராக இருக்கும் அப்போலாம் அவங்களை வந்து ஒரு பெட்ஷீட்லையோ இல்லை பெட்லையோ போட்டு விட்டு அவங்களை சுற்றி வந்து கொஞ்சம் வாமா இருக்கிற மாதிரி ரொம்பவே கவர் பண்ணி பார்த்துக்கிட்டா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறோம் வந்து அவர்களுக்கு தேவையான தேவையான சோப்பு எல்லாமே வந்து அவர்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அதுமாதிரி சேஃப்பாக உள்ளதா யூஸ் பண்ணணும் அந்தமாதிரி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அவங்கள கிளீன் பண்றதாக இருக்கட்டும் எது பண்றதாக இருந்தாலும் ரொம்பவே பாதுகாப்பாக நம்ம பண்ணணும் ஏனால் சின்ன குழந்தைங்கள் இல்லையா அவங்களுக்கு வந்து ஈசியாக எந்த ஒரு ஃபங்கஸாக இருந்தாலும் எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் ஈசியாக அட்டாக் ஆகிடும் அதனால அவங்கள ரொம்ப ரொம்பவே ப்ரொட்டக்ட் பண்ணி பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நோய் அதை வந்து வந்துட்டாலோ அது க்யுர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எவ்வளோதான் பெரிய அவங்கலாள அதை தாங்கவும் முடியாது அழுதுகிட்டே இருப்பாங்க அதுமாதிரியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் ரொம்ப ப்ரொடக்சனாக பார்த்துக்கணும் டஸ்டெலாம் அவாய்ட் பண்ணிக்கணும் டஸ்ட் இருக்கிற இடத்துல கொண்டு போக கூடாது ஜில்லுன்னு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இந்தமாதிரிலாம் பார்த்துக்கிட்டா அந்த குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாவும் ரொம்பவே ஹெல்த்தாகவும் இருக்கும்